உங்கள் வரையும் வேலையில் தாக்கத்தை ஏற்படுத்திய ஓவியர்கள் அல்லது ஓவிய இயக்கங்கள் ஏதாவது இருக்கின்றதா நீங்கள் எந்த மாதிரியான ஓவிய வேலையை பார்க்க விரும்புகிறீர்கள் நான் வந்து வேலைக்கெலாம் வந்து போகக் கிடையாது வீட்லேருந்து தான் வந்து வரைஞ்சிட்டு இருக்கிறேன் ஓவிய வேலைக்கெலாம் நான் வந்து எங்கேயும் போகக் கிடையாது நான் என்ன படிச்சுட்டு இருக்கிறேன் அதனால அதேமாதிரி டிராயிங்க்கான ஒரு இதுவும் வந்து நான் படிச்சுட்டு கிடையாது நான் வீட்டில்ல சும்மா டைம் பாஸ்க்காக வரைஞ்சிருக்கேன் அதேமாதிரி வரையணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அந்த டைமெலலாம் வரைஞ்சிட்டு இருக்கேன் நான் என் வேலைக்காக வந்து போல் அதனால டிஸ்டப் பண்ணுற மாதிரி வந்து ஓவியர்களோ இல்லை ஓவிய இயக்கங்களோ எதுவும் வந்து கிடையாது ஆனால் வந்து டிராயிங்க்கில் வந்து ஏதாச்சும் ஒன்று பெருசாக வந்து பண்ணணும்னு ஆசைலாம் இருக்குது பெருசான்னா ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி மேகஸைன்ஸ் காலேஜ் மேகஸின் அந்தமாதிரிலாம் ஏதாச்சும் வரணும்ட்டு ஆசை இருக்குது நான் ஆனால் வந்து ஆசை இருக்குது பட் வந்து ட்ரை பண்ண மாட்டேன் அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குது என்ட்ட அதனால் வந்து எப்படியாவது நியூஸ் பேப்பரோ இல்லை காலேஜ் மேகஸைனோ எதுலேயாவது வந்து நம் நான் வரைஞ்ச ஒரு ஓவியம் வந்து வரணும்ற ஒரு ஆசை இருக்குது நான் அவ்வளோதான் இதுதான் வந்து என்னோடைய இது